ஆ ஆமாம்ங்க நான் நான் தான் பேசுகிறேன் நீங்கள் யார் பேசுகிறது ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்

ஆ கண்டிப்பாக மேம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன செடிலாம் வேணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஆ கம்மி ரேட்டு தான் மேம் மற்ற கடைகளில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கடையில வந்து எல்லாமே கம்மி ரேட்ல தான் விற்போம் உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ வேணும் அப்படிங்கறத சொன்னிங்கன்னா நாங்கள் வச்சுடுவோம் ஆ ஓகே மேம் நீங்கள் என்னென்ன வேணும் என்னென்ன செடி வேணும் என்னென்ன மரக்கன்று வேணும் அப்படிங்கறத சொல்லிவிடுங்க நான் அனுப்பிவச்சிடுறேன் ஆ ஓகே மேம் நான் இங்கே நாங்கள் வந்து பூச்செடி வந்து ஒரு பூச்செடி வந்து முப்பதுரூவா வந்து விற்போம் நீங்கள் மொத்தமாக கேட்குறதுனால வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு இருபதுருவாய்க்கி நான் தான் ஒரு பூச்செடி கொடுக்குறேன் மரக்கன்றுலாம் வந்து ரேட் அதிகமாக மேடம் அவ்வளோலாம் கட்டுப்படி ஆகாது மேம் நமக்கு மரக்கன்று வந்து ஒரு மரக்கன்று வந்து ஐம்பதுருபா

நாற்பதுருவா மேடம் நீங்கள் பூச்செடியும் வந்து கம்மி பண்ணி கேட்குறீங்க அதுவும் கம்மி பண்ணி கேட்குறீங்க சரி ஓகே பண்ணுறேன் பண்ணித்தரேன் மொத்தம் எவ்வளோ வேணுன்னு சொல்லுங்கள் ஆ ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் டெலிவரி பண்ணிடுறோம் மேம் ஆ ஓகே மேம் அனுப்பிவச்சிடுறோம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்